ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் யாருங்க சொல்லுங்கள் எந்த ஸ்கூலு எந்த ஊருங்க ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகே எந்த மாதிரிங்க ஓகேங்க பண்ணிக்கலாம்ங்க ஆ ஓகே பண்ணிக்கலாம்ங்க எத்தனை பேருங்கண்ணா ஆறு பேருங்களாண்ணா ஒன் வீக் ஆகிடுங்கண்ணா ஆமாம் ஓகேங்க மூணு வாரத்தில் வேணும் அமவுண்ட் பாத்திங்கன்னா எந்த மாதிரி செட்டுனு பார்த்தாதான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து கலரு கிளாத்துலாம் நீங்கள் வந்து பார்த்து சொன்னிங்கனா வேணுனா பண்ணிக்கலாம்ங்க அமௌண்ட் எவ்வளோனு பேசலாம் ஆ கொடுத்துடலாம் அது அதுகேற்ற மாதிரி கொடுத்துலாம்ண்ணா நீங்கள் கடைக்கு வந்திங்கனா கடைக்கு வந்திங்கனா வந்து நமக்கு அட்வான்ஸ் வந்து எந்த மாதிரி கலரு என்ன மெட்டிரியலில் ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த மாதிரி டிசைன் சொன்னிங்கனா நேராக ஒருத்தர் வந்திங்கனா நான் அதுக்கு தகுந்த மாதிரி த்ரீ வீக் டேஸில் கொடுத்துர்லாண்ணா

ஆ ஓகே பண்ணிக்கலாம் தொடந்து தான் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக கொடுக்குறது நம்ம கிட்டே தான் பண்ணிக்கலாம்ங்க ஓகேங்கண்ணா ஒரே மாதிரி செட் ட்ரெஸ் தானே ஆ பண்ணிக்கலாம்ண்ணா பண்ணிக்கலாம்ண்ணா பசங்களுக்கா பொண்ணுங்க ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்துங்களாண்ணா நாலுமே பொண்ணுங்களாண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா பண்ணிக்கலாம்ண்ணா எப்படி சுடிதார் டைப்புங்களா இல்லை ஃபிராக் மாதிரி ஓகேங்கண்ணா ம் ஓகேங்கண்ணா இப்போ பாவடை தாவணி போய்ட்டுருக்குது அந்த மாதிரி வேறு எதாவது ம் வாங்கண்ணா ஆ வாங்கண்ணா டிசைனுலாம் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து சொன்னிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் நேரில் வந்திங்கனா ஓகேண்ணா பண்ணிக்கலாம் ம் தாங்க்ஸ்